எங்கள் ஊரில் வந்து மைதானம் தான் இருக்கு அதுவும் பொங்கல் அப்போது போட்டி நடத்துவாங்க அது ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு போட்டி எல்லா ஊர் மக்கள் எல்லோருமே அதில் கலந்துக்குவாங்க அப்புறம் கபடி வந்து வருஷம் வருஷம் எப்பயுமே நடத்துவாங்க அது வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து விளையாடுவாங்க அது அந்த கபடிக்கு ஏற்ற கிரவுண்டாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் கபடிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவாங்க வெளியூர்லேருந்து விளையாண்டாங்கன்னா அப்போது கிரவுண்டு எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க